ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஆ கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ என்ன டேட்டு என்ன மண்டபம் மணிவண்ணன் மஹால் என்னென்ன காய்கறி எவ்வளோ வேணும் தோ ஒரேயொரு நிமிடம் இருங்க எழுதிக்கிறேன் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள்

பீன் பீன்ஸ்ஸு கேரட்டு அப்புறம் இந்த காலிஃப்ளவர் பக்கோடாலாம் போடுவீங்களா ஆ சரி அப்போ அந்த காலிஃப்ளவர் எவ்வளோ எழுதிக்கலாம்

ஆ சரி அப்புறம் நீங்கள் இவ்வளோத்தியும் செய்யணும்னா கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும் பாதி அமௌண்ட் அனுப்பிவிட்ருங்க ஜிபே வச்சுருக்கீங்களா ஆமாம் என் நம்பர் இந்த நம்பர்க்கு ஜிபே பாதி அம் அம் அனுப்பிவிட்ருங்க அதுக்கப்புறந்தான் நாங்கள் ஆர்டர் கொடுக்க முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைச்சிரும் நைட்டு ஆ ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிவிட்றோம் கண்டிப்பாக அனுப்பிவிட்றோம் ஆ சரி அனுப்பிவிட்றோம் அதெலாம் மிஸ் ஆகாது கரெக்டாக எப்பயுமே நாங்கள் எங்கே யார யாராதாச்சும் ஏதாச்சும் கேட்டீங்க எங்களை பற்றி கேட்டுப்பாருங்கள் சில பெயருகிட்ட சொல்லுவாங்கள் இதுமாதிரி நல்ல நல்ல காய்கறிதான் நிறையா சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்கன்னுதான் எல்லாருமே சொல்லுவாங்கள் அதேமாதிரி நீங்களும் என்னமாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருதடவை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள் இதுமாதிரி இவங்களாம் இருக்காங்க இவங்க சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் நாலு பெயர்ட்ட சொல்லுங்கள் யாராவது ஆர்டர் இருந்ததுன்னா

ஆ கண்டிப்பாக வரும் ஆ சரி கண்டிப்பாக அனுப்பிவிட்றேங்க எல்லாமே வேறு ஏதாச்சும் இருக்கா மிஸ்ஸிங்கா எதாவது எல்லாமே எழுதிட்டேன் இன்னும் வேறு எதாவது இருக்கா ஆ கொத்தமல்லி இதுமாதிரிலாம் வேணாமா ஆ எல்லாத்து ஆ ஆ ஆ சரி எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் சீக்கிரமாக கொடுத்துட்றேன் ஆ சரி ஆ சரி